யோகா செய்ய வயது என்பது வரம்பு கிடையாது ஏன்னா சிறு வயதுலேருந்தே பண்ணலாம் யோகாங்கிறது நம்ம உடம்புகளுக்கு ஒவ்வொரு மசில்ஸ் கை கால் இது இதெலாம் கொஞ்சம் பலப்படுத்துகிறதுக்காகவும் நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத பேக்டீரியாக்களை வெளி எடுத்கிறதுக்கும் மூச்சுப் பயிற்சி மூச்சு மூச்சு விடுவதுக்கு நன்றாக இருப்பதற்காகவும் தான் இந்த இது பண்ணுறோம் உங்கள் யோகா என்பது பண்ணுறோம் யோகாங்கிறதுக்கு சின்ன வயசுலேருந்து வயது வரம்பு கிடையாததுனாலயும் இது யாருவேணா இதை செய்யலாம் சின்ன வயசிலே யோகா கற்றுக்கறதுங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா யோகா கற்றுக்க சின்ன வயசிலே யோகா பண்ணியிருந்தா நம்ம ஒரு ஐம்பது அறுபது வயசில் நமக்கு மூச்சு பிரச்சனை வராது ஆஸ்துமா கேன்சர் இது மாதிரி போன்ற நோய்னால் கொஞ்சம் த வராமல் கொஞ்சம் த தடுக்க விட்டிருக்கும் அதில் நமக்கு நம்ம வந்து ஓரளவு நம்ம அந்த பெரிய பிரச்சனை இல்லாமல் இந்த சின்ன சின்ன காய்ச்சல் இதுமாதிரி பிரச்சனையோட நமக்கு முடிஞ்சிடும் இது நமக்கு இதே நம்ம யோகா கொஞ்சம் பண்ண யோகா செய்யாமல் யோகா செய்யாமல் இருந்தால் நம்ம உடம்புல இருக்க எல்லா எல்லாமே கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்கும் இப்போ எலும்பு எ எலும்பு எல்லாம் தேய்மானம் அடைஞ்சிருக்கும் யோகா நம்ம ஓரளவு செஞ்சிருந்தால் எலும்புலாம் தேய்மானம் இருந்திருக்காது எலும்பு தேய்மானம் இல்லாமல் நம்ம உடம்புல அது அம் நல்லா மடங்கி நம்ம மசுல்ஸ்ஸோடு எல்லாம் சேர்ந்து நல்லா மடங்கி இது தேய்மானம் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்ந்துக்கலாம் இப்போ வந்து நம் யோகாவே நம்ம வாழ்நாள் இப்போ நம்ம வாழ்க்கையிலே யோகாங்கிற ஒன்று இல்லை அப்படி இல்லாதனால் அப்படி இல்லாமல் இருக்கவங்களுக்கு தான் உடம்புல பார்த்தா அவங்களுக்கு தான் கேன்சர் இது மாதிரி போன்ற நோய் கேன்சர் கேன்சர் ஹார்ட்டட்டாக் அதுமாதிரி நோய்னால் வந்திருக்கும் அவங்க சின்ன வயசிலே கொஞ்சம் ஓரளவு இல்லை அந்த வயசில் கூட பண்ணலாம் யோகா யோகா பண்ணியிருந்தா ஓரளவு நம்ம உடம்புல இருக்க எல்லா எல்லாமே கொஞ்சம் டிஆக்டிவேட் டிஆக்டிவேட்டாகியிருக்கும் இப்போ எல்லாம் அது அப்டேட்டட் இப்போ அப்டேட் ஆகாத உடலு போல் தான் இது அப்டேட் ஆகாமல் இருக்க ஒரு இது தான் இது அதனால் தான் அது உடலுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஆர்கனும் இது மிஸ்ப்ரேக் ஆகுது அதனால் நம்ம யோகாங்கிறது வ இது செய்கிறது ரொம்ப நல்லது யோகா வந்து அதில் யோகான்னு சொன்னால் திரிகோணாசனம் ஐங்கோணாசனம் அது மாதிரி நிறைய சா நிறைய இருக்குது இப்போ யோகான்னு சொல்லி உலகத்தில் ஒரு தினமாகவே வச்சு கொண்டாடுறாங்க நம்ம அன்றைக்கி ஒரு நாள் ஓரளவு யோகாவை நம்ம ஓரளவு ஒரு பத்து யோகா கற்றுக்கிட்டு ஒரு ஒரு ஆசனம் ஓரளவுக்கு செஞ்சாலே நம்ம உடம்புல இருக்க முக்கால்வாசி வியாதிகள் வந்து சரியாயிடும் ஆனால் ஓரளவு செஞ் நம்ம யோகா செஞ்சாலே நம்ம உடம்புல இருக்க எல்லா நோயும் போயிடும் ஆனால் நம்ம யார் யோகா செய்கிறது இல்லை யோகா செஞ்சால் நம்ம உடம்புல இருக்க எல்லாமே போயிடும் ஆனால் யாரும் செய்கிறது இல்லையே அதுக்கு அதுக் அதன் நன்மையை அது நன்மையை எல்லா சேர்த்து சொல்ல வேண்டியது தான் இந்த யோகா